ஹலோ ஸ்டார் பேக்கரி என்ன வேணும் ஓகே மேம் ஓகே கே இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது மேம் நீங்கள் வந்து நார்மல் ஃப்ளேவர் அப்படி ஆர்டர் பண்ணிங்கன்னால் சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ரூப்பீஸ் தேர்ட்டி ஃபைவ் வரும் இதே வந்து பர்த் டே கேக்ஸ் பார்த்தீங்கன்னா டூ கேஜி வந்து நயன் ஹண்ட்ரட் ரூப்பீஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது த்ரீ த்ரீ கேஜி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி இது மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஃப்ளேவர் வேணுமா ஏதாவது ஐடியா இருக்கா ஆ எதுனாலும் பண்ணலாம் மேம் பாப்பாவோடய ஃபோட்டோஸ்ஸெலாம் போடணுமா ஓகே ஓகே ஓகே ஆ அது எல்லாமே எதுன்னாலும் பண்ணலாம் மேம் எல்லாத்துக்குமே தனி சார்ஜு ஆகும் மேம் ஆம் ஆமாம் மேம் ஒரு ஒரு டிசைனுக்கும் ஆமாம் மேம் இல்லை மேம் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும் போது எங்கள் ப்ரைஸ் லோ தான் நீங்கள் விசாரிச்சுட்டு கூட வரலாம் நாங்கள் நார்மல் சார்ஜ்ஸ் தான் வாங்குகிறோம் எக்ஸ்ட்ரா எல்லாம் எதுவுமே இல்லை மேம் குவாலிட்டிவைஸு கிடையாது மேம் குவாலிட்டி வந்து பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் நீங்கள் எங்கேனாலும் விசாரித்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைடு குவாலிட்டி வந்து எந்த ப்ராப்ளமுமே இருக்காது நீங்களே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சொல்வீங்க நல்லா இருந்ததுன்னு பாசிட்டிவ் ஃபீட் பேக் தான் உங்கள் கிட்டே இருந்து எப்பவுமே எங்களுக்கு வரும் அதனால் குவாலிட்டி வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது மேம் ஆ என்றைக்கி வேண்டும் நீங்கள் எப்போ கொடுத்தாலும் ஓகே மேம் கொஞ்சம் ஃபோர் டேஸ் பிஃபோர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆ ஓகே மேம் ஆ ஓகே ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் பாப்பா பேர் என்றைக்கி வேணும் என்ன என்ன லெட்டர்ஸ் எழுதணும் என்னென்றத ஒரு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற டைமில் நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம் ஷுயூர் மேம் எல்லாம் எதுனாலும் பண்ணலாம் மேம் பண்ணலாம் மேம் ஓகே மேம் அப்படியா ஓகே மேம் ஆ ஓகே மேம் கண்டிப்பாக மேம் பார்த்து பண்ணிடலாம் மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் இல்லை இல்லை அந்த ப்ராப்ளம் எதுவும் வராது ஓகே மேம் கொடுத்துர்லாம் மேம் எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஆ ஓகே தேங்க் யூ மேம்